நான் வந்துவிட்டு ஃபிளிப்கார்ட்டில் வந்துவிட்டு ஆடர் பண்ணி ஒரு மொபைல் வாங்கினேன் அது வந்துவிட்டு ரெட்மி நோட் டென் அதோடய பட்ஜெட் பார்த்துக்கிட்டீங்கன்னா பதினைந்தாயரூபா இந்த பதினஞ்சாயரூபா பட்ஜெட்டில் வந்துவிட்டு இதில் நிறைய வந்துவிட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துவிட்டு இதோடய பட்ஜெட் தான் பதினைஞ்சாயரூபாக்கி அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ் வந்துவிட்டு ரொம்ப அதிகம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா தௌசண்ட் எயிட்டு பி ஆமலோட் டிஸ்பிளே இதில் வந்துவிட்டு கொடுக்குறாங்க அண்டர் ஃபிஃப்டீன் கேவில் எனக்கு தெரிஞ்சு இதான் வந்துவிட்டு கொடுக்குற ஃபோனாக இருக்குது அப்புறம் இதில் வந்துவிட்டு ஒன் இயர் வந்துவிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே ரெண்டு இயருக்கு வந்துவிட்டு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்துவிட்டு கொடுக்குறாங்க அப்புறம் இதில் வந்துவிட்டு பீக் பிரைட்னஸுன்னு பார்த்துட்டோம்னா தௌசண்ட் டூ நீட்ஸு இருக்குது இது நம்ம அவுட் இண்டோரில் போதுமானதாக இருக்கும் பட் அவுட்டோரில் நம்ம டேரெக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும் போது இது வந்துவிட்டு எனஃபாயிருக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதோடய பேட்ரி இதோடய பேட்ரி கெப்பாசிட்டி வந்துவிட்டு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் இது வந்துவிட்டு நம்ம என்ன தான் கேம் பிளே எவ்வளோ இதாக யூஸ் பண்ணாலுமே நமக்கு ஒன் டே பேட்ரி பேக்கப் வந்துடும் அப்படியே நமக்கு வந்துவிட்டு சார்ஜ் டவுன் ஆனாலுமே நம்ம தேர்ட்டி த்ரீ வார்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அதை வெச்சி நம்ம சார்ஜ் பண்ணும் போது ஒன்னேகால் மணி நேரத்திலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் ஆகிடுது அப்றம் இதோடய அடுத்த அட்வான்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா இதோடய பேக் கேமரா சொல்வேன் இதோடய பேக்கு மெயின் கேமரா வந்துவிட்டு ஃபார்ட்டி எயிட் எம்பி சோனி ஐ எம் எக்ஸ் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் வந்துவிட்டு மேக்சிமம் வந்துவிட்டு எல்லா ஃபோனுமே வந்துவிட்டு சாம்சங் கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க அது க்ளாரிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும் பட் இந்த பட்ஜெட்டில் இவங்க பதினஞ்சாயரூபா பட்ஜெட்லேயே இவங்க வந்துவிட்டு சோனி சென்சார் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு பெனிஃபிட் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் டுவெல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க அதாவது இயர் பீஸும் ஸ்பீக்கரும் டபுள் ஆகும் மெயின் மெயின் ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகும் இதல்லாம் இதோடய பெனிஃபிட்ஸ்